ஹோட்டல் ஸ்ரீபதிக்கி ஆர்டரு பண்ணியிருந்தேன் இட்லி பூரி தோசை வடை பொங்கல் உப்புமா எல்லாம் பண்ணியிருந்தேன் ஆனால் வரதுக்கு லேட்டாகிறதுனால எனக்கு இந்த இது கேன்சல் பண்ணியிருங்க அதனால் நான் வேற பக்கம் ஆர்டரு பண்ணிக்கிறேன் அட்ரஸ் வந்து நிசாந்தம் ஹோம் அனுபெட்டி திருப்பூர்